என் கூட பிறந்தவங்க என்னோட சேர்த்தி மொத்தம் ஆறு பேர் மொத்தம் எனக்கு ரெண்டு அண்ணா ரெண்டு அக்கா ஒரு தம்பி நான் ஆறு பேர் நாங்கள் ஆறு பேருமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியானா முடிவுகளை எடுத்தோம் இப்போ குடும்ப விஷயங்கள்னால் ஒரே மாதிரி முடிவுகளை எடுப்போம் எதாவது குடும்பத்தில் எதாவது நிகழ்வுகள் நடக்கணும் அப்படினா நாங்கள் எல்லோருமே ஒன்றா உக்காந்துதான் திட்டமிடல் பண்ணி அந்த நிகழ்ச்சியை வந்து சக்ஸஸ் பண்ணுவோம் இது எங்களுக்குள்ளே இருக்கக் கூடிய மிக பெரிய ஒற்றுமை பலம் எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வேற்றுமைகள் பார்த்திங்கன்னா எல்லோருக்குமே ஓரளவுக்கு நல்லா இங்க்லீஸ் நாலேஜ் இருக்குது பட் எனக்கு அந்த இங்க்லீஸ் நாலேஜ் இல்லை ஒன்று தென் வந்து எல்லோருமே வருமானத்தை ஈட்டக் கூடிய வேலையோ தொழிலோ எல்லோருமே பெரும்பாலும் டீச்சர்ஸாக இருக்கறாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் கம்பெனிக்கு போயிகிட்ருக்குறாங்க ஸோ இவங்களுக்கும் எனக்கும் இருக்கிற வித்யாசம் அதுதான் ஏனால் நான் முழு நேர பணியே சமூகப்பணியை செஞ்சுகிட்டிருக்குறேன் நான் ஒரு பத்திரிக்கையானும் கூட ஸோ இவங்க தொழில்லிருந்து நான் வேறுபடுகிறேன் அண்ட் மாறுபடுகிறேன் இதுதான் வேற்றுமை தென் வந்து நாங்கள் ஒற்றுமையில் வேற்றுமை வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னுதான் ஒன்றாருக்குறோம்